எங்கள் ஊரில் வணிகன்னு பார்த்தா மாரண்டள்ளி சந்தை தான் அது வந்து பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் இல்லாத பொருள்னு பார்த்தா எதுவுமே இருக்காது எல்லா பொருளுமே இருக்கும் இல்லாதப் பொருள் இது தான் இருக்கும் இது தான் இல்லைன்லாம் இருக்காது எல்லாமே இருக்கும் இன்னொன்னு எங்கள் ஊர் இந்த மாரண்டள்ளி வந்து ஃப் ரொம்ப ஃபேமஸ்ஸான ஏரியா அப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காய்கறியிலேருந்து எல்லாப் பொருளும் காய்கறியிலேருந்து மா பலா வாழை குச்சிக்கிழங்கு அதுக்கப்புறம் கீரை வகைங்க காய்கறி வகைக காய்கறி வகைகன்னு பார்த்தா உருளக்கிழ உ முருங்கக்காய் முரு முருங்கக்காய் முள்ளங்கி கத்திரிக்காய் வெண்டக்காய் அதுக்கப்புறம் பீன்ஸு அப்புறம் சோயா பீன்ஸு இது எல்லாமே இருக்கும் இன்னும் நிறையா பொருளும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டோன்னு பார்த்தா மிளகாத் தூள் தனியாத் தூள் இது எல்லாமும் நல்லா விற்பாங்க அதுக்கப்புறோன்னு பார்த்தீங்கன்னா பழ ஐட்டோன்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம் பலாப்பழம் வாலப்பழம் வாலப்பழம் வந்து ஏலத்தில் விடுவாங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா வா இதெலாம் இது பண்ணுவாங்கள் அப்புறோம் ஆடு ஆடு மாடு செம்மறி ஆடு இதெல்லாமே சேல்லாகும் அதுக்கப்புறோன்னு பார்த்தீங்கன்னா க போண்டா அதெல்லாம் நிறைய விற்பாங்க ச இது பானி பூரி விற்பாங்க அது நல்லா ஃபேமஸ்ஸு ப கு குச்சி மிட்டாய் பஞ்சி மிட்டாய் இதெல்லாம் விற்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சந்தையில் வந்து இது அருவாமனை இரும்பு ஐட்டம் இரும்பு பொருளுங்க அத்தனை பொருளுமே இருக்கும் இல்லாத பொருள்னு எதுவுமே இருக்காது எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா இல்லாத பொருள்னு எதுவும் சொல்கிறதுக்கு இருக்காது இவ்வளோ பொருளும் இருக்கும்